ஹான் ஹலோ ஹலோ மேம் வந்து நாங்கள் வந்து ஏன் பேர் சூரியா நான் இன்ஜினியரிங் சிஎஸ் டிபார்மண்ட்லேந்து பேசுகிறேன் மேம் வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக நான் அங்கே விசிட் பண்ண போகிறோம் மேம் அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் தர முடியுமா மேம் மன்டே இருபது பேர் மேம் பண்ணுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம்

மன்டே மேம் ஒரு நாள் போதும் மேம் ஆ வேண்டாம் மேம்

ம்ம் வேண்டாம் மேம் வேண்டாம் மண் ஆ வந்து மாலதி மேம் வரன்னு சொன்னாங்க மேம் வேறு யாரும் வரல மேம் ஆமாம் மேம் என்னது மேம் இரநூத்தி ஐம்பது ரூவா மேம்

ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ தேங்க் யூ மேம்